எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பப் பிடிச்ச மத குரு அப்படின்னா இப்போது இருக்கிறதுலேயே மதுரை ஆதீனம் ரொம்பப் பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அவரோடய சொற்பொழிவு கேட்கும் போதும் நம்ம நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் சாமி மேலே இருக்கிற நம்பிக்கையை விட இவர் பேசுறதுல ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இப்போது அதிகமாக சோஷியல் மீடியா ஆகட்டும் பேப்பராகட்டும் எல்லாத்துலேயுமே அதிகமாக அவரோடய சொற்பொழிவு தான் நான் படிக்கிறேன்